பயிர் ஆடி மாதம் ஆடின்றைக்கி ஒரு நெற வெத நட்டால் கார்த்தின்னிககு ஒரு காய் அறுக்கலான்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் அவரகாய் நடலாம் பூசணிக்காய் நடலாம் சுரக்கா எல்லா வெதையும் நம்ம சாப்பிட்ற பொருள் அத்தனையும் நடலாம் ஆடின்றைக்கி நாற்றுவுட்டா பதினெட்டு ஆடி பதினெட்டுக்கு நாற்று நடலான்னு சொல்லுவாங்க அது பதினெட்டாம் தேதி அது ஒரு தேதி ஆடி பட்டோன்னு சொல்லுவோம் அது மாரி நெல்லு அந்த இதுல்ல நட்டா பூச்சி அதுங்களுக்கெல்லாம் எதுவும் நோயிலாம் எதிர்ப்பு சக்தி அதிகமாக மருந்து அடிக்கின்ற வேலை இல்லை அதனால் கார்த்தி மாதம் நட்டால் நெல்லு நல்லாருக்குவாங்க அது மாரி மா கா ஐப்பசியில நெல்லுவிட்டா ஆணிக்கொம்பு முளையிது அதனால் அதுக்கு அந்த பட்டம் நெல்லு ராசியாவாது அதனால் ஆடி பட்டம் தான் விடலாம் அதை விட்டா தை பட்டம் நெல்லுக்கு அதே மாரி மழை வருந்தா நெல்லுக்கு மட்டும் தான் அது நல்லாயிருக்கும் மழைட்டிக்கும் நெல்லுக்கும் மழைட்ட ஆடி மாதம் போடலாம் ஆவணி மாதம் போடலாம் அதுக்கப்புறம் போட்டா அது பூச்சி அடிச்சிக்கினு காய் சரியாக வைக்காது மருந்து அடிக்க அடிக்க மருந்து அடிக்கணும் எந்த பயிர் வச்சாலும் அதுக்கு ஒரு தேதிருக்குது டைம்ருக்குது அதுக்கு அந்த பட்டத்தோடய வச்சால் தான் அதுங்களுக்கு நல்லாருக்கும் பயிருக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி இல்லைனா நம்ம அடிக்கடி மருந்து அடிக்கணும் அதே மாரி புரட்டா அது புரட்டாசி மாதம் மழைட்ட ரெண்டாவது மலாட்ட போட்டம்னா கார்த்திகை பட்டத்துக்கு தை மாதம் பிடுங்கிக்கலாம் மழை சிம்பிளான மழை வந்தால் கூட ரெண்டு மழை மூணு மழை அந்த கார்த்திகை மாதத்துல கலை வெட்டிரலாம் முடிச்சுக்கலாம் உளுத்தம் கொட்ட கார்த்தி ஐப்பசி மாசம் அதே மாரி வெரச்சிட்லாம் நல்லா காய் வைக்கும் அதை தவரி கார்த்தி போய் மாசியில் இது இப்போ மார்கழி மாசத்தில் வெதைச்சா அது காய் வைக்காது செடி தான் மதாளிச்சிக்குனு மஞ்ச கொத்துகுனு கிடக்கும் அதே மாரி பங்குனி மாதம் பங்குனி இது சித்திர பாட்டத்துக்கு மல்லாட்ட பதிஞ்சி தே ம போட்டுலாம் மாசி மாசத்துலேயே பதிஞ்சி தேதிக்கு மேலே போட்டால் நல்லாயிருக்கும் சித்திரை பட்டம் நல்லாயிருக்கும் பங்குனி மாதம் கொட்ட வரச்சா இது உளுந்தங்கொட்ட நல்லாயிருக்கும் பட்டத்தோடய போட்டால் தான் அதுங்களுக்கு ரொம்ப மருந்து அடிக்கின்ற வேலை இல்லை பட்டம் தவறி வச்சா அதிகமாக மருந்து அடிக்கணும் அது மாரி வருஷத்துக்கு மூணு பயிறு நெல்லு இருந்தால் தண்ணி இருந்தால் சாகுபடி பண்ணலாம் அதுக்கும் இருந்தாலும் கொஞ்சம் செலவாகும் பட்டத்தோடய வச்சா செலவு கம்மி ஆகும் மருந்து இல்லாத வேலையாக நீ ம பட்டம் இல்லாத பயிர் வச்சினா மதி அதிகம் மருந்து கெமிக்கல் தயாரிக்கின்ற மாரி மருந்தை நம்ம அடித்து அதுங்கள பயிரை விளைய வைக்கணும் இயற்கையாக பயிறு வைக்க முடியாது நம்ம பட்டத்தோடய வச்சா இயற்கையாக பயிறு வைக்கின்ற மாரி அதுங்களுக்கு மருந்து கம்மியாகும் நல்லா பயிரும் நல்லாருக்கும் நம்பளுக்கும் நல்லா விளையும்